எங்கள் எங்கள் பகுதியில் எல்லாம் மழை வந்து அதிகமாக வந்து வர்றது இல்லை மழை வந்துச்சுன்னா அதிகமாக வருது இல்லைன்னா வெயில் காஞ்சா அதிகமாக வருது இப்போ லாஸ்ட்டாக வந்து நேற்றுக்கு இன் இப்போ இப்போ பெய்ய கூட மழை வந்து லேசாக பெஞ்சிட்டு தான் இருக்குது ஆனால் இந்த ஒரு வாரமாக செமையாக வெயிலா இருந்துச்சு அதனுடைய அளவுன்ன போது அஞ்சு புள்ளி எட்டு அதை மாதிரி எல்லாம் மழை பெ மழை உடைய அளவு வந்து பெயிது அந்த மழை காலங்களில் வந்து நிறையா விவசாயங்கள் அதிகமாக மழை வந்துச்சுன்னா விவசாயங்களும் அதிகமாக அழிஞ்சி போயிடுது வெயிலு வந்துச்சுன்னா அதிகமாக முத்தீர்ஞ்சும் போயிடுது அதனால் மலை வந்து ரொம்ப பிடிக்கும் தண்ணிங்க மலை மழையில நனஞ்சி நனையணும்ன்றது நனஞ்சா எனக்கு சந்தோசம் ஆனால் எனக்கு வந்து மழை பெஞ்சி அந்த தண்ணி என் மேலே முலுந்துச்சின்னா என் வயித்துக்குள்ளே ஒரு மாதிரி குளிர் வரும் அதனால் மழை வந்துச்சினாவே குளிர் அதிகமாக வந்துரும்ற நினப்பு வந்து இருக்கும் அதே போல் மழைல விளையாடணும்னாலா ஆசை இருக்குது எப்படி இல்லைன்னா வெயிலும் காயணும் மழையும் பெயணும் அப்போ வந்து விளையாடணும்ன்ற ஒரு ஆசை இருக்குது